இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காகம் கிளி குருவிகள் வந்து நிறைய வரும் அதில் எனக்கு பிடிச்சது கிளி மட்டும் ஏன்னால் அதோட மூக்கு அது கொத்தி திங்கிற அழகே வந்து கிளியோட மூக்கு ரொம்ப அழகாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும்